ஹலோ அண்ணாச்சி செல்வமுத்து அவர் மரக்கடையா அண்ணாச்சி நான் நான் பரமேசு ஆசாரி பேசுகிறேன் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் மரம் எடுக்க வேண்டி இருந்தது ம் இப்ப என்ன மரம் நம்ம நம்மட்ட இருக்குது ஆ ஆ ஆ கோங்கு இருக்கா பர்மா தேக்கும் கோங்கும் இருக்கா நமக்கு இப்போ பர்மா தேக்கு இருந்தால் தேவைப்படுது கோங்கு மலேஷியா கோங்கு வேணும் ரெண்டு கட்டை இருக்கா சரி அண்ணாச்சி நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுருக்கேன் உங்கக்கடை நல்லா நல்லா சவுகரியமா கொடுப்பியன்னு கேள்விப்பட்டுருக்கேன் ஆ இது போதுமா சரி கொஞ்சம் நமக்கு ம் அண்ணாச்சி பரமேசு ஆசாரிதான் பேசுகிறேன் அண்ணாச்சி பரமமேசு ஆசாரிதானே பேசுகிறேன் அண்ணாச்சி அது வீடு ஒரு வீடு நம்ம வீடு நம்ம அண்ணாச்சி ஒரு இது நமக்கு வேண்டிய ஆள் வீடு கட்டிட்டுருக்கு கான்ட்ரக்ட் எடுத்திருக்கு அதுக்கு நெலை ஜன்னல் ஆமாம் நெலை ஜன்னல் கதவு மூணுக்கும் எடுக்க வேண்டி இருக்குது நாளைக்கு கபோர்டு அடிக்கணும் ஆ கொஞ்சம் என்னென்ன செய்யணுங்கறத கொஞ்சம் பார்த்து சவுகரியம் பண்ணி தாங்க கொஞ்சம் பழைய கட்டைகளா பார்த்து கொஞ்சம் எடுத்து தாங்க ஆ ஆ ம் சரி நம்மட்ட ஆட்டோ இருக்குதுல்ல நம்மட்ட ஆட்டோ இருக்குதுல்ல ரைட் அப்போ நீங்கள் சரி அப்போ ஆ கேரளாவுக்கு நான் கேரளாவுக்குதான் போகலான்னு பார்த்தேன் அங்கே மீனாட்சி ஸ்டோருன்னு ஒரு கடை

ஆமாம் அங்கே நமக்கு சவுகரியமான இடம் மீனாட்சி அம்மா ஒரு கடை வைச்சிருக்காங்க அங்கே அதனால் ஆமாம் கேரளாவில் ஆமாம் அதான் நீங்கள் சரி அப்போ நீங்கள் இங்கே இரு நீங்கள் அப்போ நீங்கள் வாரோம் அது ரேட்டை கொஞ்சம் இது பார்த்து தாங்க சரி சரி ரைட்டு சரி அண்ணாச்சி வணக்கம்